கல்வியறிவு பெற்றவர் கண்டிப்பாக அக் அவர் கொள்கைகளை கண்டிப்பாக கடைப்பிடிப்பார் ஏன்னா நிறையா நிறையா படிச்சிருக்கார் நிறையா நிறையா தெரிஞ்சிருப்பார் நிறையா விஷயக் கற்று தெரிஞ்சிருப்பார் நிறையா விஷயோம் தெரிஞ்சிருக்கும் அவர் அதனால வந்து அது அவரு கட் அதை கடமையாக நினைக்காம அதுக்கு அவரு கற்று கற்று இருந்துருப்பார் கடமையாக நினைக்காத அவர் மற்றவுங்க சொல்லித்தரளவு லெவலில் இருப்பார் அவர் கண்டிப்பாக படிக்க தெரிஞ்சவங்க படிப்புங்க எல்லாமே அடுத்த லெவலில் தான் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து சொல்லித் தர லெவலில் தான் இருப்பாங்க அப்போ அவங்க சொல்லி தருவாங்கன்னா அவங்க அத வந்து இஷ்ட அந்த விஷயத்த வந்து அவங்க கடைப்பிடிச்சி இருப்பாங்க கண்டிப்பாக நாம ஒருத்தவங்க சொல்லித்தரோனா நமக்கு அந்த விஷயோம் தெரிஞ்சு இருக்கணும் அதேபோல் அவரு வந்து மற்றவுங்க அந்த நல்ல கொள்கைகளை மட் நல்ல விஷயமத்த மட்டும் தான் கற்றுக்குடுப்பார் அப்போ அவரும் நல்ல விஷயோம் தான் பண்ணியிட்ருப்பார் கண்டிப்பாக ஸோ அதனால வந்து கல்வியறிவு பெற்ற ஒருவர் வந்து கொள்கைகளை கடைப்பிடிப்பு தான் கண்டிப்பாக இருப்பார் கண்டிப்பாக இருந்துருப்பார் இருப்பார்